என்னோடய பள்ளி வந்து இப்போ ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ காலேஜூ போனதுலேந்து அங்கேப் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஸ்ட் ரூம் நாங்கள் வந்து அஞ்சுப் பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நாங்கள் அஞ்சுப் பேர் ஒட்டுக்காதான் போவோம் அஞ்சுப் பேர் வருவோம் ஸ்கூலுக்கு எல்லாமே தெரியும் நாங்கள் ஒரு ரௌடி அப்படீன்டு அஞ்சுப் பேருமே நாங்கள் ஒரு கெத்து அப்படின்டு நாங்கள் எப்போமே ஃபைவ் ஸ்டார்ஸாக தான் இருப்போம் நாங்கள் ஃபைவ் ஸ்டார்ஸா இருக்கும் போது அதில் நாங்கள் மூணு பேர் ரொம்ப குளோஸு இன்னும் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பட் அஞ்சுப் பேருமே நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் அஞ்சுப் பேருமே போவோம் எல்லோருக்கிட்டயும் சார்கிட்டயும் திட்டு வாங்குவோம் கூடக் கூட சாருக்கிட்டே பேசுவோம் இந்தமாதிரி எவ்வளவோ நடந்திருக்கு அதெலாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார்க்கிட்டலாம் நாங்கள் போயிட்டு எவ்வளோ திட்டுவாங்குவோம் அசிங்கப்படுவோம் இந்தமாதிரிப்படுவோம் எல்லோரு முன்னாடியும் திட்டு வாங்குவோம் நல்லா எங்களை வாயடினு சொல்லுவாங்க எப்படி திட்டுவாங்க நீங்கள் இப்படிலாம் இருக்கிங்க படிக்கிறதுல்ல அப்படி இப்படினு சொல்லுவாங்க கடசியில் நாங்கள் நல்லாப் படித்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு இன்றைக்கி அவங்க மூஞ்சியில் எல்லாம் கரியப் பூசிட்டு வந்தோம் அதுக்கப்புறோம் டான்ஸ் ஏற்றிவிட்டா டான்ஸ் இந்தமாதிரி டான்ஸ் ஆடிட்டிருப்போம் ரெஸ்ட் ரூம் போனால் ரெஸ்ட் ரூமில் வந்து நாங்கள் கலாட்டா பண்ணிட்டுருப்போம் ரெஸ்ட் ரூமில்டான்ஸ் ஆடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் ரூமில் போய் கதை பேசுவோம் எங்களை பக்கத்து பக்கத்தில் நீங்கள் அஞ்சுப் பேர் சேர்ந்தா உருப்படமாட்டனு தனித்தனியாக பிரித்து பிரித்து உட்கார வைகுவாங்க அந்தமாதிரிலாம் நாங்கள் உட்காண்ட்ருந்து அதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூமுக்குப் போவோம் அங்கேப் போய் போர்ட்டில் எழுதுவோம் எங்களோடய ஃபைவ் ஸ்டார்ஸ் நேம்ஸ் எழுதுவோம் அதுக்கப்புறோம் எல்லோருக்குமே ஈகோவா இருக்கும் பொசஸிவாக இருக்கும் பொறாமையாக இருக்கும் எல்லாமே இதுவாக இருக்கும் டீச்சர்லேலேந்து எல்லோருக்குமே அந்தமாதிரிதான் பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லோருக்குமே அந்தமாதிரி தான் இருக்கும் பிரிக்கம்ணுனு பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் பிரியவே மாட்டோம் அதுக்கப்புறோம் ரெஸ்ட் ரூமில் போய் ரெஸ்ட் ரூமில் பாத்ரூம் இந்தமாதிரி பே எல்லா ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம்லேயும் எல்லா எழுதுவோம் அதுக்கப்புறோம் போர்ட்டில் இந்தமாதிரி பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் அதுக்கப்புறோம் இந்தமாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடப் போயிட்டு எங்கேப் போனாலும் சுற்றி பார்த்து எங்கேனாலும் நாங்கள் அஞ்சுப் பேர் தான் இருப்போம் எங்கேப் போகணும்னாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது போகிறதா இருந்தாலும் காலைல சாப்பிடுறதா இருந்தாலும் ஒட்டுக்கா சாப்பிடுறது என்னுடைய சாப்பாடு வந்து அவளுக்கு விட்டு ஷேர் பண்ணுறது நான் ஷேர் பண்ணுறது அவளுக்கு வீட்டி விட்றது அவளுக்கு ஃபீவர் வந்தால் நாங்கள் பார்த்துக்குறது அவள் அழுதா நாங்கள் அழுறது அதெல்லாம் ஒரு மெமரீஸாக ஆகி எங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறோம் வந்து இந்தமாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் எல்லாமே பண்ணும் போது ஷேர் பண்ணும் போது இது பண்ணும் போது சாருக்கு சாப்பாடு வேணால் சாருக்கு எடுத்துப் போய் தருவோம் சாருக்கிட்டே நல்லா பேசுவோம் திருப்பதி சார்னு ஒரு சார் இருக்கிறாங்க அவர்கூட தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப குளோஸு அந்த சார்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா விவசயமும் அந்த சாருக்கிட்டே சா ஷேர் பண்ணிகிட்டு படிக்கும் போது படிக்கமாட்டோம் அவங்கக்கிட்ட பேசிட்டே இருப்போம் அதுக்கப்புறோம் எதுனா ஒன்றுனா நாங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸை மாட்டிவிடுவோம் நாங்கள் மட்டும் நல்ல பொண்ணுவா நடந்துப்போம் அந்தச் சாருக்கு வந்து நாங்கள் அஞ்சுப் பேருனா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அஞ்சுப் பேர் தான் அந்தச் சாருக்கிட்டே குளோஸு நல்லா பேசுவோம் ஜாலியாக இருப்போம் அந்த சார் அப்போயும் எங்களை தான் அடிப்பாங்கள் ஒரு உரிமை இருக்கிறனால தான் எங்களை அடிக்கிறாங்க அந்தச் சாருனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாரு அவர் ஃபேமிலியை பற்றி சொல்லுவாங்க நாங்களும் சொல்லுவோம் அதுக்கப்புறோம் எங்களோடய ஃபீலிங்க்ஸ்லாம் சொல்லும் போது அந்த சாரு பி இந்தமாதிரிலாம் இல்லை இதாம்மா வாழ்க்கை அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே எடுத்துக் கட்டு எடுத்துச் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்தமாதிரி தானு மீதி ரெண்டு சார் இருக்காங்க அவங்க வந்து எங்களை அவாயிட் பண்ணுவாங்க பட் இந்தச் சாரு வந்து எங்களை ரொம்பப் பிடிக்கும் அந்தச் சாருக்கு கடைசியா போய் ஸ்கூல் விட்டு வரும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிருச்சு அதுக்கப்புறோம் ஸ்கூல் விட்டு வரும் போது நாங்கள் எல்லாம் பிரியாணி இந்தமாதிரி எக்ஸாம் ஹாலில் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறோம் டீச்சருக்குலாம் செடி இந்தமாதிரியெல்லாம் கொடுத்துட்டு எல்லா ஒரு மெமரீஸாக நாங்கள் வந்து வந்துருக்கோம் அதுக்கப்புறோம் அந்த ஸ்கூல் வந்து மறக்க முடியாத மெமோரபுள் டேவாக இருக்குது இப்போ காலேஜ் போயிட்டு அதே எல்லாமே ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன்